ஆ ஆமாம் சார் என்ன ஆரஞ்ச் சார் கமலா ஆரஞ்சா நாக்பூர் ஆரஞ்சா சார் கமலா ஆரஞ்ச் நூற்றைம்பது ரூபா சார் நாக்பூர் ஆரஞ்ச் எரநூறுவா சப்போட்டா சின்ன சப்போட்டாவா இல்லை பெரிய சப்போட்டாவா சார் ஆ ஓகே சார் சின்ன சப்போட்டா நூறுபா பெருசு நூற்றைம்பது ரூபா சார் ஓகேவா ஆ ஓகே சார் ஆ வேறு எதுவும் வேணுமா சார் ஆ ஓகே ஆ ஓகே சார் இந்த வாட்டி அந்த மாதிரி வராமல் பார்த்துக்குறோம் சார் ஆ ஓகே சார் நல்லா பாதுகாப்பாக அனுச்சிவிடுறேன் சார் ஆ சொல்லுங்கள் சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் வேறு எதுவும் வேணுமா சார் ஆ ஓகே ஓகே தேங்க்ஸ் சார்